இப்போ வந்து பெட்ரோலோட ரே ரேட் வந்து அதிகமாக இருக்கனால் எ நிறைய பேருனால வந்து பைக் வந்து எடுத்து ஓட்டவே முடியலை அதுக்கான அமௌண்ட்டும் வந்து அவங்களால கொடுக்க முடியலை இப்போ ஃபஸ்ட்டெலாம் வந்து ஹண்ட்ரேட் ருப்பீஸ்க்கு பெட்ரோல் போட்டால் டூ கிலோமீட்டர்ஸ் த்ரீ கிலோமீட்டர்ஸ் போகலாம் பட் இப்போவெலாம் வந்து பெட்ரோல் போட்டால் ஒரு அரை கிலோமீட்ரை தாண்டுவதே ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் வந்து பைக் எடுத்து ஓட்டணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து இந்த காலக்கட்டத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த எரி பொருட்கள் வந்து எரிக்கிறது அப்படிங்கிறப்ப நிறைய வந்து பொலுஷன்ஸ் ஏற்படும் அந்த இடத்துல இருக்க அந்த புகை வந்து அங்கே இருக்க எல்லா இதையும் வந்து ரொம்ப கச கசன்னு படுத்திடும் அதுக்கு ஒரு அந்த மாதிரி எந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சுற்றுசூழல் வந்து அந்த இடத்துல ஏற்படும் ஸோ வந்து முடிஞ்சளவுக்கு இந்த எரி பொருளை வந்து எரிக்காமல் இருக் இருந்தால் நம்மளோட என்விரான்மெண்டல் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன் நினைக்கிறேன்